ஏங்க கார் காய்கறிக்காரருங்களா சரி நம்ம கிட்டே என்னென்ன காய் இருக்குதுங்க நமக்கு க சரிங்க சரிங்க

சரிங்க இல்லை என்ன விலை நம்மளுக்கு ம் இல்லை நம்மக் கடை தான் நல்ல சிறப்பான ஒரு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இல்லை என்ன ஒரு ஆஃபர் ஏதாவது கிடைக்குங்களா

சரிங்க காயெலாம் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு குறைச்சி போடுங்க

ஆ சரிங்க எல்லா காய்லேயும் நமக்கு ஒரு அவ்வஞ்சு கிலோ அவ்வஞ்சு கிலோ எடுத்துக்கலாங்க ஆ எப்போ வாருங்க ஆ ரேட்டு குறைச்சி போடுங்க